என்னை அதிகமாக படிக்கத் தூண்டுன புத்தகன்னா தந்தை பெரியாரோடைய பெண் ஏன் அடிமையானாள்ங்கிற புத்தகந்தான் அந்தப் புத்தகத்தை நான் கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த புத்தகத் படிக்கும்போது சமுதாயத்தில் எல்லாரும் பேசத் தயங்குற விஷயம் அதுக்கப்புறம் எல்லாரும் பேசக் கூச்சப்படுற விஷயத்தை தந்தைப் பெரியார் வந்து பொது வெளியில வச்சி உடச்சிருப்பாரு அந்த ஒவ்வொரு கேள்வியையும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரைப் பார்த்தும் கேள்வி கேப்பார் குறிப்பாக பெண்கள் படுற கஷ்டம் கஷ்டம் நஷ்டங்கள் அதுக்கப்புறம் பெண்களோட மேலே புகுத்தப்படக்கூடிய பிற்போக்குத் தணங்கள் அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து குழந்த பெத்துக்கக்கூடிய ஒரு கருவி அல்ல அவங்களும் வந்து ஆணுக்கு சமமானவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான சமுதாயத்தை அதிர வைக்கக்கூடிய ஒரு கருத்து அதுக்கப்புறம் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிற மாதிரியான கருத்து அதுக்கப்புறம் வந்து இ எவ்வளோவு தான் உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் அல்லது பிற்போக்கு தனத்துக்கு இழுத்துட்டு போகிறதா இருந்துச்சினா அத்தகைய நபருடைய கருத்துக்களை நாம் ஏற்கக்கூடாதுன்னும் அந்த புத்தகம் என்னை வலியுறுத்துச்சு அந்த புத்தகம் வந்து என்னுடையப் பகுத்தறிவு சிந்தனைக்கு ஒரு தூவம் போட்ட புத்தகம்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அந்த புக்கும் அந்த புத்தகம் வந்து நான் தினமும் அடிக்கடி வாசிப்பேன் ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம்